ஆ சொல்லுங்கம்மா ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் எங்க வீட்லேயா அஞ்சு பேர் இருக்குறோம்மா ஆ ஆ உக்காந்துச்சு உக்காந்துச்சு இது ஆமாவா

ஆமாம் இல்லைப்பா இன்னும் மாற்றல போகணும்

ஆமாம் வாங்கலயே போகணும் வாங்க தான் ஆமாவா எடுத்துக்கிட்டு வர்றேன் ஆ சரிங்கம்மா சரிமா பண்ணிடுறேன் ஆ ஆ ஆ சரிமா சரிமா பண்ணிடுறேன் சரிங்கமா சரிங்கமா போகிறேன் இன்றைக்கே சரிமா